நான் வந்து போன டூ வீக்ஸ் முன்னாடி பாஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கேட்டார் அது வந்து நான் ரிப்போர்ட்டு கரெக்டான ரிப்போர்ட்டு தான் ரெடி பண்ணிருந்தேன் பட் அனுப்பும்போது மாற்றி அனுப்பிச்சிட்டேன் அது வந்து பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு நான் அதை வந்து எப்படி சமாளிச்சேன் அப்படின்னா அன்னைக்கு நைட் விடிய விடிய உட்காந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து மறுபடியும் ரீக்கிரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணி ரீக்கிரியேட் பண்ணி மறுபடியும் டேட்டாவெல்லாம் ஃபர்ஸ்ட்லேந்து ரெடி பண்ணி அந்த அவர் அதை ரெடி பண்ணி வச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த மெய்லுக்கு ரிப்ளே பண்ணேன் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் இந்த மெயில் வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மறுடியும் ஒரு புது மெயில் ஒன்று போட்டு அந்த மெய்லில் அவர் கேட்ட ஃபைபில் அதை மறுபடியும் அனுப்பிச்சி அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன் இந்த மாரி வந்து நான் வந்து மாற்றி இது அனுப்பிச்சிட்டேன் இது தான் ப்ராப்பரான மெய்லு அப்படின்னு அந்த ப்ராப்ளத்தை நான் சமாளிச்சேன்